சேலத்துக்கு பேர் போன இடம் தான் கல்வின்னு சொல்லுறது கல்விங்கிறது சேலத்தில் ரொம்ப தரமாக இருக்கு இப்போ வரைக்கும் எந்த எந்தவொரு நீங்கள் கல்வி வ கல்வியை வந்து படிக்கணுன்னா சரி எந்த ஒரு பயிற்சிக்கு உங்களுடைய தேர்வு பயிற்சிக்கு வந்து நீங்கள் பயிற் ட்ரைனிங் எடுத்துக்கணுனாலும் சரி நிறைய சென்டர்ஸ் வந்து இருக்கு தமிழ்நாட்லையும் சரி தமிழ்நாட்டுலையே சேலத்தில் அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு சேலத்துல வந்து நம்பர் ஒன் காலேஜஸ் தான் இருக்கு இப்போ இருக்கிற கல்லூரிகளும் சரி பள்ளிகளும் சரி எல்லா எல்லா பள்ளிகளிலும் சிறந்து விளங்குகிறதா இருக்கு ஓட்டப்பந்தயத்துலையும் சரி நம்மளோடைய ரிசர்ச்லையும் சரி எல்லாத்துலையுமே வந்து சேலத்தில் இருக்க பள்ளிகள் வந்து அதிக அளவில் பங்கேர்றாங்க அதே மாதிரி அரசு பள்ளிகள் வந்து ந இன்னும் நல்ல மேன்மைப்படுத்திட்டு இருக்காங்க அரசு தன்னுடைய குழந்தைங்களுக்காக நம்ப த தன்னுடைய மாவட்ட குழந்தைங்களுக்காக நிறைய திட்டங்களை வந்து வச்சுருக்காங்க அரசு பள்ளியில் அரசு பள்ளியும் இப்போ கொஞ்ச கொஞ்சமாக ப்ரைவேட் இன் ப்ரைவேட்டில் தனியார் பள்ளிகள் போல் நிறைய இதெல்லாம் வந்து கொண்டு வந்து ரொம்ப நல்ல ஆசிரியர்களை வந்து ட்ரைனிங் கொடுத்து சொல்லி தந்துட்டுருக்காங்க எல்லா எல்லா டைமுமே வந்து மாவட்டத்தில் மு முதல் இடம் எடு பிடிக்கிறதை வந்து ஒரு தனியார் கல்லூரியாக தான் இருக்கும் ஆனால் இப்போ அரசு பள்ளி மாணவர்களும் நிறையா பேர் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி முதலிடத்தில் இருக்காங்க அதனால் சேலத்தில் கல்வி கல்விக்கு வந்து சிறந்த ஒரு பேர் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன்